கண்டிப்பாங்க ஏடிஎம்க்கெலாம் போய் பணம்லாம் எடுத்தது அடிக்கடி எடுத்தது உண்டுங்க என் அதில் வந்து இந்த பணப்பற்றாக்குறை அதாவது எப்படி இருக்கும்னால் இந்த நான் லீவு நாட்கள்ல பணப்பற்றாக்குறை அதிகமாக பார்க்கற மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லீவு நாட்களுக்கு ஒரு நாள் முன்னாடி நை முன்னாடி நாள் நைட்டு ஏன்னா ஏன்னா இந்த லீவு நான் லீவு நாள்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்க ஸோ இப்போ அதனால் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பணம் வேணுங்க வேணும் அப்படிங்கும்போது அதிலருந்து எடுக்க ஏடிஎம்லேருந்து எடுக்க செய்கிறாங்க ஸோ இப்போ அப்படி அப்படி எடுத்துகிட்ருக்கும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது கடைசியாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பற்றா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதனால் இப்போது வாடிக்கையா வா வங்கி வாடிக்கையாளர்களின் சேவை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பத்துக்கு ஒரு ஆறு மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பற்றாக்குறையான விஷயங்கள் எல்லாமே பே அந்தந்த பேங்க்கு அந்தந்த ப்ராஞ்ச்சஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுத்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பணமும் பணம் குறையும்போது பணமும் கரெக்டாக மறுபடியும் போட்டிருந்தா அப்போ ஏடிஎம்குள்ள போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்தந்த கஸ்டமர்ஸ் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் பத்துக்கு ஆறு தான் நான் மதிப்பிடுவேன் நன்றி